டிஜிட்டல் கலை வந்து இப்போ ஒரு பீப்புள்க்கு வந்து நல்ல ஒரு பெயின்டிங் வேணும் ஒரு ஃப்ரேம் வேணும் நல்ல ஃப்ரேம் அதெலாம் வந்து இப்போ மனுஷங்க பாதி பேர் வந்து அந்த கலையில் நல்லா சிறப்பாக வந்து அத வரைஞ்சு கொடுத்து என்னதான் அவங்க வேலையை அவங்க செஞ்சாலுமே டிஜிட்டல் கலை வந்து நல்லா குறஞ்ச டைமில் பட்டுன்னு ரொம்ப அட்ராக்டிவ்வாக வந்து எல்லோருக்கும் வரஞ்சு கொடுத்துடுது அதனால் இப்போ எல்லோரும் விரும்புகிறது வந்து டிஜிட்டல் கலையை தான் விரும்புகிறாங்க டிஜிட்டல் கலைக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் பார்த்தா டிஜிட்டல் கலை வந்து குறிப்பிட்ட டைம் ஒருமணி நேரம் ரெண்டுமணி நேரம் அப்படி சொல்லி டைமிங் எடுத்துக்கும் ஆனால் மனுஷங்க ட்ராயிங் பண்ணாங்கள் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதில் எதா ஒரு மிஸ்டேக்ஸ் வந்தால் கூட அவங்களால் திரும்ப பண்ணுற மாரி இருக்கும் இப்போ டிஜிட்டல் கலையில் வந்து நம்ம என்ன கம்ப்யூட்டரில் பண்ணுறோமோ அந்த டிஜிட்டல் கலை வந்து அழகாக நமக்கு வந்து ஒரு மிஸ்டேக் இல்லாமலும் வந்து அழகாக நம்மளுக்கு வந்து ட்ராயிங்கயை பண்ணி கொடுத்துடுது